திருவண்ணாமலை நிறையா ஆறுகள் குளங்கள் இருக்குது அதில் முக்கியமான ஆறுன்னு பார்த்தா சித்திரா ஆறு பொன்முடி ஆறு சித்திரா ஆறு சித்திரா அணை செந்தமிழ் கோனூர் அணை மேலே கட்டப்பட்டு இருக்கும் பொன்முடி ஆறு பொன்முடி அணை மேலே கட்டப்பட்டு இருக்கும் எல்லா கிராமங்களுக்கும் அங்கே அங்கே இருக்கற ஆறு குளங்களையெல்லாம் தண்ணீர் வரத்த கொண்டு வந்து சேர்க்கும் இந்த தண்ணீரெல்லாம் நல்லா குடிநீராக எங்களுக்கு பயன்படுத்த போது துணியெ லாம் துவச்சா நல்லா நுரை வரும்